இந்திய கலாச்சாரத்திலருந்து நார்மலாக எப்பவுமே பெண் இறுக்கமாகதான் இருப்பாங்க அது என்னென்ன மாதவிடாயினால் அது ஒரு பெண்களோடது நல்லது போய் கெட்டது வரதுதான் கெட்டது போய் நல்லது வரதுதான் அது வந்து ஒரு இதாக எடுத்துக்க மாட்டாங்க அது வந்து அவங்க உடம்புல இருக்கிற ஹார்மோன் பிரச்சினையால அதெலாம் ஒன்றும் எடுத் நாங்கள் எப்பவும் எந்த இதையும் கடை பிடிக்கலாம் மாட்டோம் எப்பவுமே நம்ம உடம்புல நடக்கிற மாதிரி நடத்துகிட்டே இருக்கட்டும் அந்த மாதிரி நம்ம வேலைய நம்ம பார்த்துட்டே இருக்கிற மாதிரிதான் இருக்கும் அதுக்காக ஒரு விதி போட்டு உள்ளார போகக்கூடாது வெளியில் வரக்கூடாது அது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாதுனு அப்படினு நாங்கள் ரூல்ஸ் அது மாதிரியலாம் எங்கள் இதில் அது இதுன்னு நாங்கள் எப்பவுமே பெண்கள் எப்படி இருப்போம் நார்மலாக எப்படி இருப்பமோ அதே மாதிரி வீட்டிலயும் வெளியில் போனாலும் அப்படியேதான் இருப்போம் ஆரோக்கியம்ன்னு அதுக்கு தேவையானதும் எங்கள் வீட்டில் யாராவது தேவையானது என்னென்னவோ அதெலாம் செஞ்சு அது மாதிரி நமக்கு கொடுப்பாங்க வெளியில் போகக்கூடாது கோயிலுக்கு போகக்கூடாது அப்படி போகக்கூடாது இப்படி போகக்கூடாது அதை மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க